ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்ன்னா சிறுபான்மை இனத்தில்னு பார்த்துக்கிட்டோம்னா முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஆனால் எல்லாேருமே ஒன்றாத்தான் இருக்கிறோம் இங்கே மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு தான் வாழ்ந்துட்ருக்குறோம் எங்களுக்குள்ளே எந்த பிரிவினை வாதமும் கிடையாது ஒரே வீதியில் எல்லா ஜாதிக்காரரும் குடியிருக்கிறோம் எங்களுக்குள்ளே மொழிகள் சம்பந்தமாவோ இனங்கள் சம்பந்தமாவோ எந்த ஒரு பிரச்சினையும் ஏற்படுறது இல்லை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் என்னென்னு பார்த்தோன்னா தாளவாடி மட்டும்தான் தாளவாடி பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க மலை ஏரியா தாளவாடி ஃபுல்லாகவே மலை ஏரியாங்க அது வந்து கர்நாடகாவை ஒட்டி அமைஞ்சிருக்கு நமக்கு அது ஒரு பார்டர்ங்க அந்த பார்டர் தாண்டிவிட்டா கர்நாடகா போய்விடலாம் இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடா இருக்குங்க அங்கேயும் மொழிகளெல்லாம் அவ்வளோ ஒரு மாற்றமெல்லாம் இல்லை இப்படிதான் பேசுகிறாங்க அப்புறம் நம்ம ஊரில் டிஎன் பாளையத்து பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தொட்ட கொம்பியும் விலா கொம்பியும் இருக்குது ஒரு நாற்பது நாற்பது குடும்பத்துகாரர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுகிறதுல கொஞ்சம்தான் மாறுபடும் கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க மற்றபடி எல்லாம் ஒரே ஒரே மொழிய புரிஞ்சுக்கிற மாதிரின்னு ஒரே மொழிய புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம்